சின்ன வயசில் நீச்சல் கற்றுக் கொடுக்கறதுக்கு தெரியாமல் ஆள் இல்லை எங்கள் அண்ணன் ஒருத்தர் என்ன பண்ணாரு அது கிணத்துல அப்பப்போ எகிறி குளித்துன்னே இருப்பார் நான் போய் அங்கே மேலே உட்காந்துன்னு அப்படியே வேடிக்கை பார்த்துன்னு இருப்பேன் எட்டி எட்டி பார்த்துன்னு இருப்பேன் என்ன பண்றாங்கன்னு நான் அதை அடிக்கடி பார்க்கும்போது அவர் என்ன பண்ணார் அண்ண அப்படியே வந்து என்னை பிடிச்சு தள்ளிவிட்டாரு கிணத்துல என்னடா அது அப்படியே தொக அப்படியே பயந்துன்னு தண்ணியில் உள்ளே முழுகுது அப்படியே உள்ளே போற பயந்துன்னு இருந்தேன் அப்போ அப்படியே ஓடி வந்து அலக்காக தூக்கின்னு என்னை வயித்தில் வந்து தாங்கி பிடிச்சிருந்தாங்க டேய் பயப்படாதடா ரெண்டு கையில் நான் பிடிச்சிக்குறேன் நீ அப்படியே கை கால் நீச்சல் பண்ணுற மாதிரி பண்ணு உனக்கு தைரியம் வந்துடும்னாங்க அப்போது முதல் டைமில் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படியே தண்ணி குடித்துட்டேன் அதுக்கப்புறம் தூக்கின்னு வந்து என்னை அப்படியே தைரியமாக நல்லா பேசினாரு அப்புறம் அன்றைக்கி நான் போகவே இல்லை ரெண்டு நாள் அந்த பக்கமே போகல நீ வாடா நான் பார்த்துக்கிறேன்னு மறுபடியும் ஒரு நாள் கூட்டின்னு போனார் கூட்டி போகும்போது இதேபோல் தூக்கி போட்டார் இந்த பாருடா நான் எப்படி குதிக்கிறேன் இப்படி தான் பண்ணணும் கீழே உள்ளே போகக்கூடாது கூ போனோம்னால் இப்படி தான் வந்து அடிக்கணும்னு அவர் ரெண்டு மூணு மொறை சொல்லிக் கொடுத்தாரு அதுக்கப்புறம் நம்ம அசாத போய் நானா கீழ இறங்கி இப்படி இப்படி தான் பண்ணணும்னு கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் பயிற்சி எடுத்து நல்லா கற்றுக்குனேன் அதால் வந்து திடீர்னு ஏதோ ஒரு பொருளை பா பார்த்தவொன்னே பயப்படாம அதை வந்து மன தைரியமாக எடுத்து பண்ணால் சரியாகிடும் அதுதான்